எனக்கு தமிழில் மிகப்பிடித்த வார்த்தைகள் அம்மா அப்பா அண்ணன் மரியாதை ஆணவம் அகந்தை என்று நிறையா உள்ளன எனக்குத் தமிழில் பிடித்த சொற்றொடர் ஒரு குறள் சொல்கிறேன் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கேட்ட தாய் என்ற குரள் எனக்கு மிகவும் பிடிக்கும்